தங்கள் சமூகங்களில் கேம்ஸ் விளையாடுவதன் முக்கியத்துவம் குறித்து கிராமப்புற மக்களின் கருத்து என்ன பொதுவாகவே வந்து வில்லேஜை வந்து சிட்டியோடு கம்பேர் பண்றப்போ வில்லேஜில் வந்து அவங்க வந்து நம்ம பொண்ணை நம்ம பசங்க கற்றுக்கணும் அப்படியேதான் வந்து பார்க்குறாங்க இப்போ பொதுவாக இப்போ எங்கள் ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பொங்கல் தீபாவளி அந்த டயத்தில் வந்து எல்லாரும் ஒன்று கூடுவாங்கயில்ல அப்போது வந்து நான் ரோட்டில் வந்து கேம்ஸ் பெரியவங்க மொதல்கொண்டு எல்லாருமே வந்து ஒரு கேம் விளாடுவாங்க ஓடி ஆடி விளாடுவாங்க அதெலாம் அவங்க வந்து ஒரு இதாக பார்க்குல ஆனால் வந்து சிட்டியில் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இல்லை அவங்க மெச்சூரான பொண்ணு அப்புடில்லாம் பண்ணக் கூடாது அப்படிங்குறதுலாம் வந்து யோசிக்கிறாங்க ஆனாலும் கிராமப்புறங்களில் ஒரு சில பகுதியில் வந்து இதையும் யோசிக்கிறாங்க இந்தமாதிரி பொண்ணை அனுப்பினா எதாவது தப்பாக பேசுவாங்க இந்தமாதிரி அனுப்ப கூடாது அப்படிங்குறத வந்து யோசிக்கிறாங்க அந்த மாதிரி அனைத்து மக்களோடய மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம பொண்ணை அனுப்பணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வில்லேஜில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த தகவல் அமைப்பு வந்து நம்ம ஊரில் இல்லையே வெளி பஸ் பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது நம்ம ஊர்லேருந்து வெளில சிட்டிக்கு போனால்தான் அது கிடக்கிது அப்படிங்கறதையும் யோசித்து வேணான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சிட்டியில் உள்ளவங்க பக்கத்தில் இருந்தாலும் இல்லை வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க இருப்பினும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வில்லேஜ்லேருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அக்சப்ட் பண்ண மாட்டாங்க பெண்கள் வந்து விளையாட போனாலோ இல்லை எதோ போனாலோ நீ என்ன பசங்க மாதிரி போய் விளாடுற வீட்டுக்குள்ள வா அப்படிங்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல் வந்து அனைவருமே வந்து சொல்ல கூடிய விஷயமாகதான் இந்த இருக்குது ஆனால் ஒரு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனா அது ஆண் பெண் வந்து ஆண் பெண் என்ற வேறுபாடு வந்து கிடையவே கிடையாது அதில் வந்து ஒரு கேம் அப்படின்னா அதில் வந்து அவங்களோடைய திறமை அவங்களோடைய திறமையை மட்டுந்தான் அது சார்ந்து இருக்குது

அதுதான் ஒரே விஷயம் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்குறதுலதான் இருக்குது அது கிராமம் சிட்டி அப்படிலாம் கிடையாது ஆனால் கிராமப்புறங்களில் வந்து என்ன எதிர் பார்க்குறாங்கனா அப்படினா சில படங்களில் வந்து எதிர்நீச்சல் படத்துலிருந்து சொல்லியிருப்பாங்க அந்த கிராமத்தில் உள்ள பொண்ணுங்க வந்து ஸ்போட்ஸ் கேம் வந்து ஆசையாக இருக்கும் பட் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணு ஆசையை நிறவேத்தணுன்னு நினைக்கும்போது மற்ற கிராமத்தில் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து இப்படி பண்ணக் கூடாது அது வந்து ஒரு இது அப்புடின்னு ஒரு தாழ்வாகவே பேசிட்டுருப்பாங்க தப்பாகவும் பேசிட்டுருப்பாங்க இருந்தாலும் அது வந்து அவங்க அப்பா வந்து கண்டுகொள்ளாமல் இந்த பெண்ணோடய ஆசைக்காக எல்லாத்தையுமே வந்து பண்ணுவார் வெளி ஊருக்கு போய் அழைச்சிட்டு போய் இது பண்ணுவார் அந்த பொண்ணு ஜெயிக்கிறப்போ செய்தித்தாள்களில் வரும் ஃபோட்டோகள்லாம் வந்து கட் பண்ணி சேகரிச்சிட்டுருப்பாரு அப்போ இது போலதான் சில பேர் வாழ்க்கைலேயும் இருக்குது கிராமப்புறங்களில் சில பெண்கள் சில தந்தை அவங்க பேரண்ட்ஸை வந்து தன் பெண் வந்து ஆசைப்படுறாங்க இதை சாதிக்கணும்னு நினைக்கிறா நம்ம சப்போட் பண்ணுவோம் அப்படின்னு நெனைச்சாலும் சுற்றி உள்ளவங்க அதை வந்து பண்ண விடாமல் ஒரு பயத்தையும் ஒரு தவறான ஒரு இதையும் வந்து திணிச்சிட்டுருக்காங்க அது வந்து என்னை கேட்டால் மிக பெரிய ஒரு தப்புனுதான் சொல்லுவேன் ஏனால் விளையாட்டு அப்படின்றது வந்து விளையாட்டின் மூலம் சாதித்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க எடுத்துக்காட்டாக சானியா மிர்ஸா அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கனால் விளையாட்டின் மூலம் தான் இவ்வளோ பெரிய ஒரு இதை அடைஞ்சிருக்காங்க இதையே வந்து அவங்க வீட்லேயும் உள்ள அவங்கள சுற்றி உள்ளவங்களும் வந்து இந்தமாதிரி பண்ணக் கூடாது அப்படி செய்ய கூடாதுன்னு அவங்க வீட்டில் சொல்லியிருந்தாலும் அவங்க இந்தளவுக்கு போயிட்டு இந்தளவுக்கு ஒரு இந்தியாவுக்காக விளையாடுற வாய்ப்பு வின் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படினா கிடைச்சிருக்காது